எனக்கு பிடித்த குழந்தைகள் பருவ நினைவுகள்னா என்ன பண்ணுவேனா நான் ஏன் ஃப்ரெண்டு வினோத்து ராம்பாரதன் எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவோன்னா இங்கே வந்து ஒரு சில இடத்துல வந்து இது இருக்கு கொடுக்காப்புளி மரம் என்ன பண்ணுவோன்னா காலையில கிளம்பிடுவோம் நாளைக்கு நைட் இப்போ கிளம்புறோம்னா நைட்டுக்கு ஒரு ப்ளான் போட்டுருவோம் கொடுக்காப்புளி பறிக்கிறோம் சைக்கிள் எடுத்துகிட்டு போகறோம் கொடுக்காப்புளி பறிச்சிவிட்டு என்ன பண்ணுவோம் நேராக ஒரு குட்டை இருக்கு ஏரி சொல்லுவாங்க அந்த ஏரிக்கு போயிட்டு மீன் பிடிப்போம் மீன் பிடிச்சி அதை எடுத்து வந்து அந்த கொடுக்காப்புளி மரத்துக்கு கீழே வச்சு ஒரு குட்டி வாணல் கூட்டாஞ்சோறு ஆக்குறதுக்குலாம் வாணல் இருக்கும் அதுக்கு முன்னே வாணல் குடம் சின்னதாக இந்த பானைலாம் இருக்கும் அதில் வந்து சாப்பாடு ஆக்கி அந்த மீனை வந்து வறுத்துருவோம் மீனை வறுத்துவிட்டு குழம்புக்கு என்ன பண்ணுவோன்னா அதேமாதிரி பக்கத்தில் இன்னொரு ஏரி இருக்கு அங்கே போயிவிட்டு நண்டுங்க இருக்கு நண்டு நண்டலாம் பிடிச்சிட்டு வந்து அதையும் வந்து குழம்பாக்கி அதில் வறுத்துவிட்டு அதிகமாக வறு இருந்துதுன்னா வறுத்து சாப்பிடுவோம் இந்தமாதிரி நிறைய இதெலாம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் குழந்த பருவத்தில் அப்புறம் என்ன பண்ணிருக்கோம்னா இளநீ மரம்லாம் இருக்கு எங்கள் தோட்டத்தில் எங்கள் வீட்டு இது எங்கள் விவசாய நிலத்து பக்கத்துல இளநீ மரம் இருக்கு இளநீ பறிச்சு சாப்பிடுவோம் அதமாதிரி வாழை தோட்டத்தில் போயிவிட்டு வாழக்காய் வாழைப்பூக்கள் இருக்கு வாழைப்பூவை பறிச்சு அதை பிரட்டி சாப்பிடுவோம் அப்புறம் வாழைப்பழம்லாம் ஒரு சில பழம் பழுத்துருக்கும் அதை ஏறி ஏறி பறிச்சிவிட்டு ஒன்று ஒன்னாக பறிச்சிவிட்டு வந்து இலையில வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி நிறைய கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறு இப்போ நாங்கள் அதிகமாக என்ன செய்வோன்னா பிரியாணி பிரியாணி வந்து அடிக்கடி செஞ்சுருவோம் சின்ன வயசுலலாம் இப்போலாம் எங்கே அவனை நிமிர்ந்து பார்க்கறதுக்கு கூட டைம் இருக்க மாட்டங்கிது அதனால் குழந்தை பருவம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான பருவம் ரொம்ப பிடிச்ச பருவம் எனக்கு குழந்த பருவத்தை வந்து என்னைக்குமே மறக்க முடியாத ஒன்னாக வந்து நினச்சிட்டு இருக்கேன் நான் அந்த பருவம்லாம் இப்போ திரும்ப கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஏங்கிட்ருக்கிற காலமாக ஆயிடுச்சு இது ஏன்னா இப்போ எல்லாமே செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிவிட்டான் இப்போ மனுஷன் முகத்த பார்க்கறதோட செல்ஃபோன் முகத்த அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சதால் அந்த குழந்த பருவ நினைவுகள் விளையாட்டுக்கள் எல்லாமே முற்றிலும் அழிந்து போயிகிட்டு வருது செல்ஃபோன் ஒழிஞ்சிதுன்னா அதிகமாக வந்து இந்த குழந்த பருவத்தில் ஒன்னாக பேசி விளாட்றது இதெலாம் இருக்கு இப்போ சின்ன குழந்தைக்கே இப்போ ஃபோன் கொடுத்து அதை பார் இதை பாருன்ட்டு அந்த குழந்த வந்து மற்ற முகத்த பார்க்கறதுக்கே டைம் இருக்க மாட்டுது ஏன்னா அது ஃபோன்ல எல்லாத்தையும் பார்த்துக்கறதால யார்ட்டையும் பேச மாட்டேங்கிது சரியாக அதனால் ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தை பருவ நினைவுகள் பழைய காலத்தில் மாதிரி விளாட்றது குழி தோண்டி விளாட்றது மண் மண்ண நோண்டி அதில் ஒலை பறிச்சு விளாட்றது இந்த ஸ் டயர்லாம் இருக்குல்ல சைக்கிள் டயரு வண்டி டயரு அதெலாம் ஓட்டிகிட்டு விளாட்றது தெருவில் நாங்க தான் ராஜா மாதிரி அதெலாம் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம் எங்களுக்குலாம் அதுல ரேஸ் வச்சு விளாடுவோம் அஞ்சு பேர் சேர்ந்து அந்த வண்டி டயர் வச்சு ஒரு கோடு போட்டு இங்கேந்து இவ்வளோ தூரம் யார் ஃபர்ஸ்ட்டு போகறான்ற மாதிரி அதுவும் மறக்க முடியாத விஷயம் அதுமாதிரி சைக்கிள் ரேஸ் சைக்கிள் ரேஸ்ஸுன்றது குட்டி குட்டி சைக்கிள் இருக்கும் சின்ன சின்ன சைக்கிள் தான் அப்போலாம் அதெலாம் வாங்கிகிட்டு வரது அதெலாம் வாங்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அடம் பிடிச்சி எப்படியாச்சும் வாங்கி அதில் ரேஸ் ஓட்டிகிட்டு போவோம் இங்கேருந்து ஒரு கிலோ மீட்ரு ரெண்டு கிலோ மீட்ரு எடுத்துகிட்டு போய்விட்டு நான்தான் ஜெயிச்சேன் நான்தான் ஜெயிச்சேன் ஜாலியாக விளாடுவோம் அப்புறம் கும்ப கும்பலாக அங்கங்கே நின்று குண்டு கோலி குண்டுருக்கும் அதை வச்சு விளாடுவோம் அதுல அப்புறம் ஓரினு சொல்லிட்டு மரம் ஏறி விளாடுவோம் நிறைய விளையாட்டுகள் இருக்கு இதெலாம் குழந்தை பருவங்கள்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும்